ஆ குட் மார்னிங் மேம் ஆ மேம் என் என் பேர் வந்து ராஹிலா ஆ ஓகே ஆ என்னோடய பேர் வந்து ராஹிலா நான் வந்து நாகூர்லருந்து வரேன் மேம் எனக்கு ஏஜ் ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது நான் எம்சிஏ வந்து பார்த்தீங்கனாக்கா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாரதிதாசன் யூனிவெர்சிட்டியில் ஆ நான் வந்து பார்த்தீங்கனாக்கா எம்என்சியில் வந்து கார்ப்பரேட் கம்பெனியில் வந்து ஒரு டூ டூ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் சாப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேன் மேம் எனக்கு வந்து அங்கே சேல்ரி வந்து பார்த்தீங்கனாக்கா கரெக்டாக இல்லை ஸோ நான் அதனால் வந்து வேறு ஜாப் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சார் வந்திருக்கேன் மேம் இதுவந்து என்னுடைய எக்ஸ்பிரியன்ஸ் செர்டிஃபிகேட் பிளஸ் இது வந்து என்னுடைய ரெஸ்யூம் அப்புறம் வந்து நான் வ என்னுடைய டிகிரி செர்டிஃபிகேட்ஸ் அப்புறம் நான் வந்து வாங்கின வந்து எக்ஸ்ட்ரா வந்து பண்ணின எல்லா கோர்சுடைய செர்டிஃபிகேட்ஸும் இதில் இருக்குது மேம் உங்கள் கம்பெனியில் எதாவது ஒரு வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு நீங்கள் கொடுக்கலாம்

எம்சிஏ

ஆமாம் நான் ஆல்ரெடி எம்என்சி ஆஃபீஸ்சில் சாப்ட்வேர் டெவலப்பராக இருந்திருக்கேன் பிளஸ் கம்ப்யூட்டர் ஆபரேட்டரராகவும் இருந்திருக்கேன் ஆ இந்த எ ஆ எனக்கு எம்எஸ் ஆஃபீஸ் அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா வந்து விலுக்அப் எக்ஸ்ஸல் அப்புறம் வந்து வேர்டு பவர் பாயிண்ட் இது எல்லாமே நான் பண்ணிவிடுவேன் அப்புறம் வந்து ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபிக்கும் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் மேம் ஸோ அந்த ஒர்க்கும் எல்லாம் பண்ணிவிடுவேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா சேலரிக்கு தேவையான பேரோலிங் போடுறதுக்குள்ள ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு சாப்ட்வேராக வந்து ரெடி பண்ணி கொடுத்திருக்கேன் மேம் அகைன் வந்து பார்த்தீங்க அப்படினாக்க ஜாவா சி பிளஸ் பிளஸ் இந்தமாதிரி ஒர்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் நல்லாவே பண்ணுவேன் ஸோ இதில் எல்லாத்துலேமே எனக்கு எக்ஸ்பிரியன்ஸ் இருக்குது என்னுடைய எக்ஸ்பிரியன்ஸ் செர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் பண்ண ஒர்க் எல்லாமே தெரியும் என் ரெஸ்யூம்லேயும் வந்து நான் பண்ண கோர்ஸ் எல்லாமே இருக்கும் மேம் ஓகே ஆ எனக்கு ஓகே மேம் எனக்கு ஓகே தான் ஒன்றும் ப்ராபளம் கிடையாது நான் அக்சுவலாக டீம் லீடராகவும் இருந்திருக்கேன் அதனால் ஒரு இதுவும் கிடையாது மேம் நான் பார்ப்பேன் சேல்ரி ஆ நான் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபார்ட்டி ஃபைவ் தெளசண்ட் வந்து மந்த்லி வந்து எர்ன் பண்ணிகிட்டிருந்தேன் ஸோ கொஞ்சம் எனக்கு அதில் இருந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் எனக்கு ஹாப்பி மேம் டுவெண்ட்டி ஃபைவ் கேவா டுவெண்ட்டி ஃபைவ் கே ப்ராஜெக்ட் மேனேஜருங்கிறீங்க நம்ம எல்லாம் ஹையரிங் பண்ணுறதுல இருந்து ப்ரெசென்ட்டேஷன் எல்லாத்தையுமே பார்க்கணும்ல்ல மேம் அது வ பெரிய ஒர்க் தான் பிளஸ் நான் என்னோடய ஒர்க் இந்த இவ்வளோ ஒர்க்ஸ் நான் பார்ப்பேன் அதுக்கும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எனக்கு சேல்ரி கொடுக்கலாம் மேம் ஓ அப்படியா ஓகே இதுக்கு மேலே கொஞ்சம் கூட ஏற்ற முடியாதா மேம் ஓகே மேம் ஓகே எப்போது ட்ரெயினிங் வந்து ஒர்க்குக்கு ட்ரெயினிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்களா ஓகே எங்களுக்கு பிக்அப் பண்ணுறதுக்கு வந்து ஆஃபீஸ்சில் இருந்து எங்களுக்கு வந்து வெஹிக்கள் வந்து கொடுப்பீங்களா ஓ ஓகே ம் ஓகே மேம் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு எமெர்ஜென்சி லீவ் இந்தமாதிரி இருக்கும் போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்தமாதிரிலாம் பண்ணுறதுக்கு வந்து அலோ பண்ணுவீங்களா மேம்

ஆ யா ஓகே தேங்க் யூ மேம் ஓகே மேம் நீங்கள் என்னெனு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா நான் ஜாய்ன் பண்ணுறதுக்கு என்றைக்கி நாங்கள் வரலாம் ஜாய்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னிங்கனாக்கால் நான் அதுக்கேற்ற மாதிரி அங்கே நோட்டீஸ் பீரியட் இருக்குது நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சதும் நான் வந்துடுறேன் ஓகே ஓகே தேங்க் யூ மேம் ஓகே மேம் நான் ரெஸ்யூம் காப்பி நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிணதும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் மேம்

ம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஓகே தேங்க் யூ ஸோ மச்